புகைப்படம் எடுக்குறது பார்த்தீங்கனா முதலெலாம் ஒரு கேமரா இருக்கும் அதே ஒரு அவருக்கு இது ஃப்லிம் ரோல் வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டு அதையே வந்து எடுத்து அடுத்த நாள் வந்து அதை ஒரு ஒரு கேமரா சென்ட்ருக்கு கொண்டு போய் அதை கழுவி அப்புறந்தான் அதை புகைப்படமாகவே அதை ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு வர முடியும் இப்போது டிஜிட்டல் கால உலகத்திலெல்லாம் அப்படி இல்லை இப்போது எப்படி ஆயிடிச்சுன்னா ஒரு மொபைல் கேமரா இருக்கும் ஒரு சின்ன கேமரா ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சின்ன கேமரா இருக்கும் அதில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்போ உடனே வந்து அதை கம்ப்யூட்டரில் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி உடனே புகைப்படத்தை வந்து ப்ரிண்ட் போட்டு எடுத்து உடனே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதோ அப்படியே வர மாதிரி என்ன கலரில் இருக்குதோ அப்படியே புகைப்படமாக வந்து இந்த காலகட்டம் வந்துடுச்சு இந்த காலகட்டத்தில் வந்து வெள்ளை கருப்பு காலகட்டத்தில் அந்த ஒரு ஸோ ஃப்லிம் ரோலை உள்ளே போட்டு எடுத்து அந்த மாதிரி ஒரு புகைப்படங்களை நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போது வந்து அந்த மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் எல்லாம் இல்லாமல் ஒரு பத்து செகண்ட்லையே ஒரு ஒரு கேம் புகைப்படம் வந்துடுது அதை வந்து ஒரு அஞ்சு நிமு நிமிஷத்துல வந்து ஒரு ப்ரிண்ட்அவுட் எடுத்து வெளியே எடுத்து நம்ம புகைப்படமாகவே அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரசிச்சுக்கலாம் இப்போது என்னதான் கேமராக்களோடய வித்தியாசம் வித்தியாசமான ஒரு இது இருந்தாலும் ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரியெல்லாம் வந்து கேமராவுக்கு கேமரா வித்தியாசம் வந்துருச்சு இப்போது அந்த கேமராவுக்கு உள்ள குவாலிட்டியான ஒரு டிஜிட்டல் கேமராவிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கனா கல்யாண விசேஷங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க முதலெல்லாம் பார்த்தீங்கனா ஒரு ஒவ்வொரு தடவையும் டொ லோடு பண்ணி லோடு பண்ணி அது பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கனா ஒரு ஆயிரம் புகைப்படங்கள் வேணும்னாலும் ஒரு ஒரு தரவுகளை நம்ம வந்து அதில் வந்து நம்ம சேமிச்சு வெச்சுக்க முடியும் அது எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் ப்ரிண்ட்டு வந்து போட்டுக்கிறதுக்கான வசதிகளும் வந்து வாய்ப்புகளும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து கெடைச்சிருக்குறது ஒரு அற்புதமான வாய்ப்பு